ஆமாங்க சொல்லுங்க ஆ போயிக்கலாம் சொல்லுங்க எத்தனை பேரு நீங்கள் மட்டும் தாங்களா ராமேஸ்வரங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா வருங்க ஆ அது வந்து கிலோ மீட்டர் வாடகைதாங்க கிலோ மீட்டருக்கு கிலோ ஆ ஆ அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள்தாங்க பார்த்துக்கணும் இப்போ வந்து வண்டி வாடகை மட்டும் தான் நம்மளுது நீங்கள் அங்கே போய் தங்கறது சாப்புட்றது இதெல்லாம் வந்து உங்களுடைய செலவுங்க ம் வண்டி பார்க்கிங் முத கொண்டு வண்டி பார்க்கிங் முத கொண்டு நீங்கள்தான் செலவு பார்த்துக்கணும் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்ற பட்சத்துல நாங்கள் வெயிட் பண்ணியே கூட்டிடு வந்துடுவோங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னா திரும்பி வந்துடுவேங்க

ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஹவர்னால் கூட ஒன்றும் பிரச்சின இல்லை ரெண்டு ஹவர் ஆ ஆ ரெண்டு ஹவர் இல்லை ரெண்டு ஹவர்னால் ஓகேங்க இல்லை அதுக்கு மேலே டைம் ஆகும்ன்னு பார்த்தா கொஞ்சம் வாடகை சேர்த்து வரும் அவ்வளோதாங்க ஆ சரிங்க ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ சரிங்க நாளைக்கு கால் பண்ணுங்க இதே டைமுக்கு கால் பண்ணுங்க ஆ ஆ சரி சரிங்க ஆ சரிங்க